எங்கள் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கலைத் துறைக்கு வந்து மற்ற துறைகளெலாம் எப்படி எப்படி வந்து பதிப்புரிமை இருக்கோ அதே மாதிரி வந்து கலைத் துறைக்கும் இருக்குது இப்போ விவசாயிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து அவர்களுக்கு எல்லாம் எப்படி சங்கம் இருக்கோ அதே மாதிரி வந்து கலைத் துறைகளினரும் வந்து அனைவரும் சேர்ந்து ஒரு அவங்க அவங்க பேர் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அவர்களுக்குன்னு தனியாக சங்கம் இருக்குது அரசாங்கம் வந்து அதுக்கு வழி வகுத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கலைத்துறை துறைக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன ப பாதுகாக்கிறதுக்கு அரசு என்னென்ன விஷயம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்குது கலை கலையை ஊக்குவிக்கிற வ விதத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுக்குது வ மாதத்துல ஒரு நாளில் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதுக்கான வல்லுனர்களை வரவழைச்சி அவர்களுக்கு அதுக்கு வந்து இளைஞர்களை கூப்பிட்டு அதை கற்று கொடுத்து அதுக்கான தொழில் துறை கலைத் துறையை வந்து மேம்படுத்துகிறதுக்கு அதுக்கு ஊக்குவிக்கிறதும் இல்லாமல் மானியத்தை கொடுத்து குறைந்த வ வட்டியில் மானியத்தையும் கொடுத்து மகளிருக்கு மெயின்னாக மகளிர் சுய உதவி குழு மூலயமா பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்து அவர்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அந்த லோன் வந்து குறைந்த வட்டியிலான லோனை கொடுத்து அதுக்கு பயிற்சியும் கொடுத்து அவங்க அவங்க உருவாக்குகிற பொருளை வந்து அரசாங்கம் வந்து க கண்காட்சி பொருட்காட்சிப்படுத்தி அதை வந்து விற்பனை செய்கிற வரையிலுமே அரசாங்கம் வந்து அதுக்கான எல்லா மு முன்னேற்பாடுகளையுமே பண்ணுது